எனக்கு பிடிச்ச படம் அப்படினு பார்த்தீங்கன்னா அது வந்து த்ரீ தான் ஏன்னால் அது ஒரு நல்ல கதையாக இருக்கும் இப்போ எல்லா படமும் பிடிக்கும் தான் அதுலேயும் வந்து எனக்கு இந்த த்ரீ படம் வந்து எனக்கு என்னமோ என் லைஃப்பில் நடந்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும் அதனாலையே வந்து எனக்கு வந்து த்ரீ படம்னால் ரொம்ப பிடிக்கும் ஸ்டார்டிங்கில் சின்ன பிள்ளையா இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸுங்களோடு அந்த தனுஷ் வந்து சிவகார்த்திகேயனோடு சுற்றிட்டுருக்குறது அப்புறம் வந்து டியூஷனுக்கு போகிறது ஜாலியாக பேசுகிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஸ்ருதிஹாசன வந்து பார்க்குறது அந்த லவ் சீனு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்துவிட்டு அந்த பொண்ணு வந்து தனுஷ்காக அடி வாங்கும் அது எனக்கு பிடிக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பாஸ்போட்டை எரிச்சுரும் எங்கே வெளில அழைச்சிட்டு போய்விடுவாங்களோ அப்படினு சொல்லிட்டு பாஸ்போட்டை எரிக்கும் இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா அதில் வந்து தனுஷ் இறந்துருவாரு அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் இருக்கிற எல்லா அந்த பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனுஷ் நடிக்கிற எல்லா படமுமே எனக்கு பிடிக்கும் அப்புறம் வந்து அந்த மாரி படம் மாரி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாய்பல்லவிக்கு வந்து கால் போய்விடும் தனுஷ் வந்து தூக்கிக்கிட்டே நிற்பாரு அது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் அந்த தங்கச்சி வச்சுட்டு இருப்பங்கள்லே திருப்பாச்சி அந்த படத்தில் வந்து அந்த படமே சூப்பராக தான் இருக்கும் அண்ணன் தங்கச்சி சீனு சூப்பராக இருக்கும் அந்த படம் அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களும் ஒரு தங்கச்சி வச்சி நடிச்சுருப்பாங்க அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்சிமம் அண்ணன் தங்கச்சி வச்சு நடிக்கிற படம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இந்த மெர்சல் இதெல்லாம் இந்த படமெல்லாம் சூப்பராக இருக்கும் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்குறதுக்கு